நான் வந்து இந்த கிரகணம் டைமில் சூரிய கிரகணம் அதுலாம் பிடிக்கும்போது கண்ணாடி வச்சி பார்த்துருக்கோம் அதில் எப்படி தெரியும்னா அப்படி நிலா மாதிரி பாதி பாதியா தெரியும் அதை பார்த்துருக்கேன் சென்னையில் ஒரு பிர்லா கோளரங்கம் அப்படி சொல்லிட்டு ஒரு இடோ இருக்குது அங்கே போனால் அது எல்லாமே என்ன பண்ணலாம் லைவ்லே பார்க்கலாம் நல்லாருக்கும் அங்கேலா போய் பார்த்தா வீட்டிலேவும் நாங்கள் கண்ணாடி வச்சி பார்த்துருக்கோம் கண்ணாடி வெச்சி கண்ணாடிலருந்து சன்லைட் பார்க்குற மாதிரி வச்சி ஒரு செவத்துல படுகிற மாதிரி வச்சோம் அப்படினா அந்த கண்ணாடி ஒளி அது என்ன பண்ணும் அழகா போயிட்டு அந்த கிரகணம் பிடிக்கறத அழகா காண்மிக்கும் அதில் பார்த்துருக்கோம் அதுலாம் நல்லாருக்கும் அப்புறோ வந்து பைனாக்குலர் வச்சும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அந்த கிரகணம் அப்போ பாக்கிற கிரகணம் பிடிக்கும்போது பார்த்துருக்கோம் அப்போலா அழகா லைவா தெரியும் எக்ஸ்ரே இருக்குல்ல எக்ஸ்ரே வச்சி அந்த கிரகணம் பிடிக்கும்போது சன்லைடில் பார்த்தோம் அப்படினா அதில் அழகாக தெரியும் சன்லைட்லருந்து கிரகணம் பிடிக்கறது தெரியும் நல்லா அழகா அப்புறோ அந்த லீஃபில் கூட ஒரு சில டைம் வந்து லீஃப் கூட அப்படியே அந்த கிரகணம் பிடிக்குபோது அப்டி பாதி பாதி தான் தெரியும் அதுலேயும் நல்லா அழகாருக்கும் அதுலாம் நல்லா பாத்ரு